ஹலோ வணக்கம் சார் ஆ நிரோஷா கடை ஓ ஹோட்டல் பேசுகிறேங்க சார் டீ போண்டா இது இருக்குதுங்க சார் காலையில் ம் ம் பிரியாணி கூட இருக்குதுங்க சார் ஆடர் பண்ணலை

ம் ம் சொல்லுங்க சார் ஆ கண்டிப்பாக பண்ணுறோம் சார் எத்தனி பேருக்கு செய்யணும் ஆ கண்டிப்பாக சார் எங்கள் ஹோட்டல்லெலாம் சாப்பாடு சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது ஆ ஆ பிரியாணி செய்வோங்க சார் சாதம் சாம்பார் பொரியல் அப்பளம் கூட்டு அதெல்லாம் இருக்குதுங்க சார் ஆடர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த இது வேணும் டெலிவரி பண்ணுறோம் ம் ம்

ம் சரிங்க சார் சரிங்க சார்

கண்டிப்பாக அதுவும் டெலிவரி கொடுத்துடுறோங்க சார் நீங்கள் ஆடர் பண்ணுங்க கண்டிப்பாக கொடுத்தனுப்பிடுறோம் கண்டிப்பாக கொடுத்தடுறோங்க சார் ம் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற டைம் கரெக்ட்டாக டெலிவரி பண்ணிவிடுறோங்க சார் வேறே எதாச்சும் வேணும்னா கூட சொல்லுங்க ஓகே ஓகே தேங்க் யூ சார்